என் பேர் மணிகண்டன் சரிங்கய்யா

உங்களுக்கு எந்த மாதிரி வாகனம் வேண்டும் எத்தனை பேர் சார் போகிறீங்க பேமிலியில எத்தனை பேர் சார் அஞ்சு பேர்னால் பெரிய கார் தான் சார் ஏழு பேர் போகிற வண்டி இல்லை ஆறு பேர் போகிற வண்டி அது அதில் என்ன கார் சார் வேணும் உங்களுக்கு நாங்கள் எங்கள்ட்ட வந்து யுனாவோ இருக்குது இட்லா இருக்குது மஹேடால மொராக்கோ இருக்குது ஆம்னி கார் இருக்குது ஈபோ இருக்குது ம் டொயோட்டால இன்னொன்னு யுனவோ ஐக்ராஸ் இருக்குது லக்ஸரி காருன்னுட்டு நிறைய காரு நம்மகிட்ட இருக்குது

எக்ஸ்ட்ரா சிக்ஸ்டி வேணுமா ரெண்டு விதமாக இருக்குது சார் ஆ என்னைக்கு சார் வேணும் எத்தனை நாள் சார் ஆமாம் சார் நீங்கள் ஆகும் போய்ட்டு போய்ட்டு வரதுக்கு ஓகே சார் டன் சார் சார்